ஹலோ மேம் அபிதா உரக்கடையா மேம் ஓகே ஓகே மேம் போன வருடம் நான் ஒரு விவசாயி மேம் போன போன வருஷோம் நிறையா விளச்சலுக்கு மகசூல்லாம் நிறையா வரதுக்குலாம் உங்கள் கடையில் தான் உரோம் வாங்கிருக்கேன் இந்த உங்கள் உங்கள் கடை உங்கள் வந்து ரொம்ப ஆர்கானிக்காவே இருக்கும் நிறையா மகசூல் நிறையா வரும் மேம் அதனால வருடம் வருடம் நான் எந் எப்போ விளச்சல் போட்டாலுமே உங்க கடையில் தான் உரம் வாங்குவேன் வந்து இந்தவாட்டி சோளம் போட்லான்னு இருக்கேன் அதனால உரோம் எந்த ரேட்டில் மேம் கிடைக்கும் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் விளச்சல்லாம் அது மூலிமா விளச்சல்லாம் அது மூலிமாக எப்படி மேம் நல்லா வருமா மேம் சரி ஓகே ஓகே மேம் விளச்சல் கிடைக்காதனால இந்தவாட்டி ரேட் கம்மிதானுங்களா அதிகோந்தானுங்களா ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஆனால் நாங்கள் உங்கக்கிட்ட தான் உங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்குவோம் எல்லாம் வேற எல்லா உரமுமே உங்கக்கிட்ட தான் வாங்குவோம் பார்த்து ஓகே மேம் இப்போ கடையில் இருக்கீங்களா இப்போ வர்லாமா சரிங்க மேம் சரிங்க மேம் எனக்கு சோளத்துக்கு தேவையான கொஞ்சம் ஆர்கானிக்கான உரோம் அதாவது பொட்டாஷியா யூரியா இருக்கிற உரம் கொஞ்சம் கொடு எடுத்து வைங்க மேம் அதை கொஞ்சம் நான் வாங்கிக்கிறேன் மேம் வந்து சரி மேம் சரி மேம் தேங்க்ஸ் மேம்